ஹலோ என்னங்க அதான் வீட்டில் இங்கே ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்க ஆடி ஆஃபரு அதனால் இப்போ வந்து ஆன்லைனில் பார்த்தன் ஷோஃபாவும் ஃப்ரிட்ஜ்ஜும் நல்லா இருக்கு அதனால் ஆர்ட்ரு பண்ணலாம் ஆமாம் அதனால் அது ஆர்ட்ரு பண்ணலாமா இது வந்து ஆஃபர் தான் இது வந்து ஆஃபர் தாங்க இது வந்து எப்போவுமே இந்த ஆஃபர் கிடைக்கவே கிடைக்காது இல்லைன்னா ஷோஃபா மட்டுன்னாது வாய்ங்களாமே நம்ம நம்ம வந்து இஎம்ஐயில போட்டுக்கலாம் இஎம்ஐயில போட்டு பண்ண பன்னெண்டு மாதம் இஎம்ஐ வரி இருக்கு இது ஃப்ரீ காஸ்ட் இஎம்ஐ அது மாதிரி கூட போட்டுக்கலாம் நம்ப அது மாதிரி போட்டுக்கிட்டால் நம்ப வந்து ஷோஃபாகவும் வாங்கின மாரி இருக்கும்ல ஃப்ரிட்ஜ்ஜு கூட வேணாம் அடுத்த ஆடியில பார்த்துக்கலாம் இப்போ ஷோஃபா வாங்கிக்குவோம் நல்ல ஷோஃபாவாக நாற்பதாயிரத்துல உள்ள ஷோஃபா வந்து இப்போ இருபத்தொம்போதாயிரன்னு போட்டுருக்காங்க அதான் அது இஎம்ஐயில போட்டுப்போங்கறன் இப்போ என்ன ஒரு முப்பதாயிரம் வந்துச்சுன்னா பத்து மாதம் இஎம்ஐன்னா வெறும் மூவாயரூவா தான அதுமாரி போட்டு நம்ம வாய்ங்க்குவோம்

அதனால் நான் ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு ஆ தம்பிகிட்ட கேட்குறன் அது நல்லாயிருந்துச்சுன்னா அதை போட்டு வாய்ங்க்குவோம் அப்புறமே வந்து பார்த்துக்குவோம் அப்புறம் ஆஃபரு போய்விடும் இல்லைன்னா இது க்ரிடிட் கார்ட்டு இருக்கும்ல அதை வச்சு வாங்கிவிடுவோம் அப்புறமே நாப்பத்தஞ்சு நாள் கழிச்சு பே பண்ணுறத பற்றி பார்த்துக்குவோம் ஆ மூவாயிரம் நம்ப முப்பதாயிரம்ன்னா பத்து மாதம் பன்னண்டு மாதம் போட்டம்ன்னா மூவாயிரத்துக்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வட்டி இல்லை அவ்ளோவாக இப்போ ஆஃபர் போய்ட்ருக்காங்கள வட்டி கிடையாது

ம் சரி கேட்டுவிட்டு சொல்றிங்களா சரிங்க நீங்கள் ஆஃபிஸ்லேந்து வரும் போது நீங்கள் வந்து சொல்லிரணும் கரெட்டாக நைட்டு நீங்கள் ஆர்ட்ரு போட்டரணும் ம் ம் சரி சரிங்க